எங்கள் சொந்தத் தமிழ்நாட்டில் சொந்த மாநிலத்தில் அதிகமாக போக்குவரத்து கழகம் அதிகமாக உள்ளன சென்னை கோயம்பேடு கடலூர் திருச்சி கோயம்புத்தூர் அதே மாதிரி பெரிய பெரிய மாநிலத்தில் அதேமேரி பெரிய பெரிய டிஸ்டிரிக்கில ஏகப்பட்ட போக்குவரத்துகள் அதிகமாக உள்ளன அந்த போக்குவரத்தில் நிறைய மக்கள் கூட்டங்கள் நிறையவும் பெருகி பெருகி வருகின்றன அதிகமாக கடலூர் மாவட்டத்தில் கடலூர் கடலூரில் கடலூரில் பீச் பீச்சுகள் போவோம் பீச் பூங்கா எல்லாமே சிறப்பாக மக்களுக்கு ரொம்ப பிடித்த இடமாக மாறியது அதிகமாக சினிமா தியேட்டர்கள் எல்லாம் அதிகமாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்ச தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது புத்தகங்கள் நோ புத்தகங்கள் இருக்கிறது நூலகங்கள் லைப்ரரி மஹாத்மா காந்தி பத்தி புக்கு அப்துல்கலாம் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு ஆனால் சில ம சில மக்கள் வந்து அத பற்றி தெரிஞ்சுக்க விரும்பல தெரிஞ்சுக்க விரும்பல அதை பற்றி அதிகமாக கேர் பண்ணிக்க விரும்பல ஆனால் இப்போ அதிகமாக போகறது பீச்சு பார்க்கு சினிமா தியேட்டர் அது மாரி இடத்துக்கு தான் மக்கள் அதிகமாக போனால் அதுவும் வந்து நம்ப சொந்தத் தமிழ் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வந்து சுற்றுலா பூங் பூங்கா வண்டலூர் ஜூ அதேமாரி பல்வேறு இடங்களில் பல மிருகம் பார்க்கறதுக்கு அழ மிகவும் அழகாகவும் மிகவும் குளிர்ச்சியாகவும் ஊட்டி கொடைக்கானல் அதுமாரி இருக்க மிகக் குளிர்ச்சியான ஏரியாகள் நிறைய இருக்கின்றன இதை பார்த்து மிகவும் சிறப்பாக இருக்கிறது எங்கள் சொந்த தமிழ்நாட்டில் மட்டும் ரொம்ப குளிர்பிரதேச குளிர்ப்பாகட்டும் தமிழ்நாட்ல இருந்து ஏகப்பட்ட ஊட்டி கொடைக்கானல் வேடந்தாங்கல் ப வேடந்தாங்கல் அந்தப் பறவைகள் இருக்கும் பார்க்கம்போது ரொம்ப அழகா பார்க்கறதுக்கு ரொம்ப கண்ணுக் குளிர்ச்சியாக மக்களுக்கு ரொம்ப பிடித்த இடமாக இது அமைகிறது தேங்க் யூ